கிராமத்தில் அப்போ வந்து நம்ம விளக்கு வச்சு தான் நைட்டில் வீடு ஃபுல்லாக கொளுத்தி உக்காந்திட்டு இருப்போம் இப்போது வந்து மின்சாரம் வந்ததுக்கு அப்றம் ஃபிரிட்ஜி ஃபேனு டீவி அப்றம் வாஷிங் மிஷின் ஏசி ஏர்கூலர் எல்லாம் பார்க்கும் போது மின்சாரத்தில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்துடுச்சு அது போக விவசாயத்திலனு பார்க்கும் போது அந்த மோட்ரு மோட்டாருனால என்னென்னனு சொல்லி பாக்கும் போது அந்த டோன்ங்கிற ஒன்று வந்து இப்ப மருந்து அடிக்கிறதுக்குன்னு அது யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் நைட்டில் எதாவது நம்ம வேலை செய்யும் பொழுதுக்கு அந்த லைட் போட்டுகிட்டு தான் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்குதுங்க அதுக்கெல்லாம் மின்சாரம் வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க